இப்போ வந்துட்டு கிராம சைடெலாம் பார்த்துட்டோம்னா விவசாயிங்களுக்கெலாம் வந்துட்டு என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு வைச்சா இப்போ வந்துட்டு திடீர்னு அதாவது வந்துட்டு நவீன இயந்திரங்கள் வந்துட்டு இருக்காது கிராமத்தில் நகரத்தில் வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு விவசாயம் பண்ணணுனா கூட அவங்க வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்திரங்களெலாம் வச்சுருந்துருப்பாங்க ஆனால் கிராமத்தில் வந்துட்டு அதெலாம் எதுவுமே இருக்காது அங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு விவசாயிகள் அவங்களாதான் போய் வயல்வெளியில் வந்துட்டு இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு ரொம்ப அது மழை காலமாக இருந்தாலும் சிரமோம் ஏனால் வேலைக்கு வந்துட்டு ஆளு கிடைக்க மாட்டாங்க அவங்களும் செய்ய முடியாது ரொம்ப வெயில் காலமாக இருந்தாலும் சிரமோம் அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்துட்டு இதையும் எடுத்துக்கிட்டிங்கனால் வந்துட்டு ரொம்ப வெயில் காலமாக இருந்துச்சுனா பயிரெலாம் வந்துட்டு சீக்கிரமாக வாடி போயிடும் தண்ணி நிறைய குடிக்கும் அந்த மாரிருக்கும் ரொம்ப வந்துட்டு ரொம்ப மழை பெய்யுது அப்படினாலும் அந்த மழை தண்ணில வந்துட்டு பயிரெலாம் மூழ்கி வீணாக போயிரும் வாழ மரம் வச்சா காற்றுக்கு விழுந்துரும் என்ன பண்றதுன்னு தெரியாது பருவம் வந்துட்டு மாறுது அப்படினா வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு பெரிய இழப்புதான் வரும் அப்படின்றதுதான் வந்துட்டு உண்மை ரெண்டாவது வந்துட்டு சிறு விவசாயிகளுக்கு பயிற்சி அப்படினா வந்துட்டு இப்போ இப்போதான் வந்துட்டு இந்த விவசாயி படிப்பை வந்துட்டு முடித்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு வயலில் போய் எப்படி இறங்கி வேலை பார்க்கணும் என்ன அப்படின்றது அந்தளவுக்கு அனுபவம் இருக்காது அதனால வந்துட்டு விவசாயத்தில் அனுபவம் உள்ள மனுஷங்க வந்துட்டு அவங்களுக்கு அந்த அனுபவத்தை கற்றுக்கினா நல்லாயிருக்கும் அப்படினு நெனைக்கிறேன்